ஹலோ ஹலோ சார் குட் மார்னிங் சார் சாரு நீங்க பேங்க் மேனேஜருங்களாங் சார் ம் சார் நாங்கள் வந்து கோல்ட் லோன் வைக்கணும் கோல்ட் லோன் பண்ணி இது பண்ணணும் அதனால நகை அடகு வைக்கணும் சார் அதுக்கு என்னென்ன கொண்டு வரணும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதுங் சார் இல்லைங் சார் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலைங் சார் சப்போஸ் அப்படி வாங்கியிருந்தாலும் எல்லாத்துக்கும் லோன் கட்டிவிட்டோங் சார் இல்லைங் சார் எல்லாமே கட்டிவிட்டோங் சார் செ சொல்லுங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் சவரனுக்கு எத்தனை வருங் சார் ஒரு கிராம் எவ்வளோங் சார் அப்படிங்களாங் சார் ஒரு ஒரு பவுனுக்குங் சார் ஓ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் கொண்டு வரேங்க சார் எல்லாத்துலேயும் நாலு நாலு தானங்க சார் ஆ சரிங்க சார் கொண்டு வரேங்க சார் வேறு எதாவது வேணுமாங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார் நாளைக்கு எத்தனை மணிக்குங் சார் வர்றது பத்து மணிக்குங்களாங் சார் சரிங்க சார் சரிங் சார் வெச்சுறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆ